இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருக்குற பயிருகளுக்குலாம் பார்த்துட்டீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அதாவது போட்டுட்டு ஒய சின்ன ஒயரில் சொட்டு நீர் பாசனமாக போயிட்டுருந்ததுன்னா அந்த இடத்துல எல்லாம் இப்போ தான் அந்த நவீன தொழில்நுட்பம் வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் அளவாக பயிருகளுக்கு மட்டும் போகணும் பயிருகளுக்கு மட்டும் போய் அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து தரம் அதை போய் கரெக்டாக போறங்காட்டி அந்த பயிர் உற்பத்தியுமே கொஞ்சம் நல்லா வருது அதை யூரியாவையும் போட்டு கலக்கிட்டு அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து எல்லா பக்கம் கரெக்டாக பாஸ்ஸாகி போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு தண்ணியும் மிச்சமாவது அதோ பயிர்களுக்கும் மிக சரியாக போயி நீர் போயி சேர்ந்துக்குது